இது நாங்கள் மின் இணைப்பு பெறுவது எப்படின்னாக்கா நாங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கணும் நம்ம போய் டிபார்ட்மெண்ட்டில் ஈபி டிபார்ட்மெண்ட்டில் எலெக்ட்ரிசிடி போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அப்ளிகேஷன் கொடுக்கணும் கொடுத்தோன்னா அவங்க வந்து நமக்கு இப்போ பதிவு பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது இப்போ நாங்கெல்லாம் பதிவு பண்ணி இப்போ கிடைக்கலனா இன்னும் பத்தாண்டுகள் கூட ஆகும் கிடைக்கறதில்ல பதிவு பண்ணி உடனே கிடைக்கிறது இல்லை உடனே வேணுனால் தட்கால் முறையில் நாங்கள் பணம் கட்டி ஆர்எஸ்போ ஒரு ரே ரேஷியோ வச்சிருக்காங்க அந்த ரேஷியோவில் பணத்தை கட்டி நாங்கள் உடனடியா பெறலாம் அதுவும் டி கொஞ்சம் டிலே ஆகி தான் தராங்க உடனே இன்றைக்கு பணம் கட்டினம்னா நாளைக்கு வர்றது இல்லை ஒரு அஞ்சாறு மாதம் ஆகுது அப்படி தான் நாங்கள் கரெண்டு தட்கால் முறையில் வாங்கினோன்னா அப்படின்னா ஆர்எஸ்போ அதுக்கு வச்சிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட சாதாரண விவசாயிகள்லாம் அதை பயன்படுத்த முடியாது கொஞ்சம் பணக்கார விவசாயி அதை நிறைய பணத்தைக் கட்டி உடனே பெறலாம் அதில் பெற முடியும் அதில் அதில் வந்து சாகுபடி பண்றதில் எங்களுக்கு நெல் சாகுபடி பண்றதில் பெரிய லாபம் இல்லை அந்த தட்கால் முறையில் வாங்குறதில்லை இலவச மின்சாரம் கொடுக்கறதுனால எங்களுக்கு ஓ ஓடுது இந்த தட்கால் முறையில் கட்டுறது ரெண்டு லட்சருபா ரெண்டு லட்சருபா கட்ட சொல்கிறாங்க ஆர்எஸ்போக்கு ஒரு கணக்கு பண்ணி அது கட்டினம்னாக்கா இப்போ திரும்ப கரெண்டு பில் கட்ட வேண்டியதில்லை இது ல லைஃப் லாங்காக ஓடுது லை வச்சுக்கலாம் இலவச மின்சாரம் மாதிரி தான் ஒரே இப்போ முறை கட்டறோம் திரும்ப கட்ட வேண்டியதில்லை அதனால் இது ஒரு ஸ்கீம் நல்ல ஸ்கீம் தான் ஆனால் ஒரு விவசாய செய் ச நம்ம சாதாரண விவசாயிகள் வந்து அவ்வளோ ருபாய கட்டி நாங்கள் அதை பெறுவது சிரமமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு போர் போடுகிற செலவு இருக்குது எல்லாம் இதனால் அது கொஞ்சம் பெரிய எங்களுக்கு சிரமம் தான் இலவச மின்சாரம் கொடுக்குறது தான் நீ ஒருவா ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே பணம் கட்டி ஒரு வருஷம் ஆறு மாதத்துக்குள்ள கவர்மெண்ட்டு கொடுத்துட்டு இலவச மின்சாரம் கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் இல்லைனால் சிரமந்தான் விவசாயத்தில் மின் இணைப்பு போடுறது கூ கூட அவங்க பணம் கட்டிட்டு அவங்க எப்போ வருமோ அந்த பிரி பிரியார் சீரி அந்த சீனியாரிட்டிபடி இந்த வரிசை கிரமபடி வர்றப்போ எங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது ஒரு ஏன் இப்போ நான் ரெ ரெண்டாயிரத்தி பதிமூனில் கட்டினதுலாம் இப்போதான் எதோ வந்துக்கிட்டிருக்கு அப்போனா இப்போ பத்து வருஷமா நம்ம காத்து காத்திருக்க முடியாதில்ல அது வரைக்கும் விவசாயம் பண்ண முடியாமல் கிடக்கு அது விவசாயம் பண்ணுறப்ப என்ன பண்ண இவங்களுக்கு உடனே இப்போ கொடுத்தோன்னே எங்களுக்கு விவசாயி தானே நாங்கள் நெல்லை அறுத்து இவங்களுக்கு தானே த கவர்மெண்ட்டுக்கு தானே சேல்ஸ் தானே பண்ணுறோம் அதனால் இவங்க எங்களுக்கு தாராளமாக எங்கள் இலவச மின்சாரம் கொடுக்கலாம் கட்டினோன்னே எங்களுக்கு கொடுக்கலாம் கொடுத்து கொடுத்தா எங்களுக்கு கால தாமதம் இல்லாமல் நாங்கள் சாகுபடி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் நாங்கள் இல்லை இதுக்கு பட்டி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டி வாங்குறத்துக்கு ரொம்ப சிரமப்படணும் எல்லோரும் அதை செய்ய முடியாது அதனால் எங்களுக்கு இப்போ பதிவு பண்ணோடனே ஒரு ஆறு மாதத்துக்குள்ள எங்களுக்கு மின்சாரத்தை உடனே கொடுத்தாங்கன்னா நாங்கள் உடனே சாகுபடி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அதுவும் இலவச மின்சாரம் கொடுத்தா தான் இல்லைனால் அது ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிற வெ விலைவாசி நெல் விற்கிற விலைக்கு மற்ற எந்த உணவு பொருளும் நாங்கள் விற்கிற விலைக்கு அது கட்டுப்படி ஆகாது பணம் கட்டி நாங்கள் நெல் விளவிச்சு அது ஒன்றும் பண்ண முடியாது இலவச மின்சாரம் கொடுத்தா நாங்க கட்டி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற விலைக்கு கொடுக்கலாம் என்ன கேட்குறாங்களோ அந்த கவர்மெண்ட்டு ஒரு ரேட்டு வச்சிருக்காங்க அந்த ரேட்டுக்கு நாங்கள் கொடுக்கலாம் இல்லைனால் அது எங்களால் கொடுக்க முடியாது கட்டுப்படி ஆகாது